இந்தக் காலத்தில் வந்துங்க டிவிலேயும் எப்ஃஎம்லேயும் பேப்பரில் எல்லாம் வருதுங்க அதெல்லாம் பார்த்து ஜனங்கள் பொதுமக்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்தக் காலக்கட்டத்தில் எல்லாம் வந்துங்க நாங்களெலாம் வந்து சின்னப் பசங்களாக இருக்கும்போது எச்எம்டி கடிகாரம் எல்லாம் வந்ததுங்க கையில் கட்டினாலும் நல்லா ஒரு கெட்டப்பாக நல்லா இருக்குங்க அதுபோக வந்து எச்எம்டி கடிகாரம் பிலிப்ஸ் வ ரேடியோ இதெல்லாம் நல்லா விதமாக கே பாட்டுக் கேட்கிறது எல்லாமே நல்லா இருக்குங்க அதைவந்து ஜனங்கள் வந்து நா நம்ம ப பசங்கள் கிசங்கள் எல்லாம் நாலு பேர் சேர்ந்து நான் பார்ப்பாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது நல்லா பிடிக்குங்க பிடிக்கும்போது ஆளுக்கு ஆள் நாங்கள் தெரிஞ்சுக்குவோங்க அப்போ அந்த கால கட்டத்திலெலாம் அப்படிதான் விளம்பரமாக இருக்குங்க இந்தக் கால கட்டத்தில் இந்த மாதிரி